எனக்கு பிடித்த ஐந்து நாள் இருபத்தி மூணு ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொண்ணூறு பதினஞ்சி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று இருபத்தி எட்டு பன்னெண்டு ஆயிரத் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு மூணு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு பன்னெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி ஒன்று